ஹலோ யூஎஃப்ஓக்கள் பற்றி எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து நேரடியாகவோ இல்லை வந்து நம்பிக்கையோ கிடையாது இது நான் பார்த்ததும் கிடையாது அவங்கள இது வந்து வந்து நியூஸ் ஆகும் அதாவது செய்திகளாகவும் சில பேர் சொல்லியும் கேட்டிருக்குறோம் ஆனால் அது அந்தளவுக்கு உண்மையான விஷயமாக எனக்கு புலப்படலை ஏன்னால் அவங்க வேற்று கிரகத்தில் இருக்கிறாங்க இல்ல வராங்க அப்படிங்கிறது ஏன்னால் அதெல்லாம் வந்து நடைமுறைக்கோ அல்லது இதுக்கோ சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கள் தான் இதுவரைக்கும் அமையுது அந்தமாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது